சார்ஜருன்றது ஒரு பொருளோட இதை வந்து திருப்பி அதோடய எனெர்ஜியை கெயின் பண்ணுறதுக்காக நம்ம போடுறது அதை நல்ல வழியில் யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை ஆனால் சில சமயங்கள்ல நம்மளோடய சக்திக்கும் மீறி பல வழியில் அது கேடு விளைவிக்க வாய்ப்பு உள்ளது ஃபோன் சார்ஜ் போடுறோம் சம்டைம்ஸ் அந்த சார்ஜரோட குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா திடிர்னு அது பஸ்ட் ஆகுறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதோடய குவாலிட்டியும் மேனிஃபெக்ட்ச்சரிங் ப்ராப்லமாக இருந்தால் அது நமக்கு தெரியாது நம்ம வாங்குமோது அது நமக்கு தெரியாது நம்ம நார்மலாக எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் கரண்ட்டு வந்து இப்படியும் அப்படியும் ஃப்ளெக்ட்சுவேட் ஆகுறதுனாலயும் சில சமயங்கள்ல சார்ஜரை மீறி வந்து வெடிக்கிறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அது ஃபோன் சார்ஜராக இருக்கட்டும் பேட்ரியாக இருக்கட்டும் கார் பேட்ரி இல்லை வேற வீட்டு உபயோக பொருட்கள் எதுக்காக இருந்தாலுமே எதோடய சார்ஜராக இருந்தாலுமே நிறைய இது கொடுத்துருப்பாங்க சேஃப்ட்டி ப்ரிகார்சன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் சில சமயங்கள்ல அதையும் மீறி அபாயகரமாக வெடிக்கிறத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் யோசித்து தான் எல்லாத்தையுமே நம்ம செயல்படணும் சார்ஜருனாலே அதை ஃபோன் சார்ஜர் போட்டுட்டு நம்ம பேசுனோம்னால் அதுவும் ஆபத்து திடிர்னு வெடிச்சிடும் ஃபோனும் வெடிக்க வாய்ப்பு இருக்குது கரண்ட்டு அதில் பாஸ் ஆகவும் செய்யும் அதையும் மீறி நிறையப்பேரு அப்படி யூஸ் பண்ணுறாங்க தப்பு அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது சார்ஜ் போட்டோம்னா சார்ஜ்லேருந்து ஃபுல்லாக அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் பேசணும் ஒரே ஒரு கால் தானே நம்ம பேசுகிறோம் அந்த ஃபோன் சார்ஜர் உள்ள கரண்ட் பாஸ் ஆகிறது எ நிறைய பேர் தெரிய மாட்டேங்கிது விழிப்புணர்வு இருக்குது ஆனால் அதை அலட்சியமாக விட்டுறாங்கள் அலட்சியத்தாலயே நிறைய தப்புகள் நடக்குது அந்த சார்ஜரை மேனிஃபெக்ட்ச்சரிங் பண்ணபோது சில அலட்சியங்களாலயும் ஒரு சில சார்ஜர்ஸ் வந்து வெடிக்குது இல்லைனா பஸ்ட் ஆகுது இல்லை கரண்ட் சாக் அடிக்குது நிறைய உயிர்கள் பாதிக்கப்படுது இதெலாம் மக்களும் மனசில் வச்சிக்கணும் நம்மள மக்களாக நம்மளும் அதே மாதிரி தயாரிப்பு நிறுவனங்களும் அதை மனசில் வச்சு தயாரிக்கணும் வீட்டு உபயோகப்பொருட்கள் மின் சாதன பொருட்கள் எல்லாமே உயிருக்கு ஆபத்து விளைவிக்க கூடியது தான் அது எந்த அளவுக்கு நம்ப உபயோகிக்கிறமோ அதை பொறுத்து தான் எல்லாமே அதிகப்படியாக சார்ஜ் போட்டுக்கிட்டே இருந்தாலும் அது வெடிக்கிறத்துக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதை அதுக்கான தன்மையோட நம்ம உபயோகப்படுத்தணும் அது தான் நல்லது எப்போவுமே ஒரே இதுவாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோனா ஒரு நல்ல பொருளும் வெடிக்க வாய்ப்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் நம்ம நம்ம கையில தான் இருக்குது நம்ம பயன்ப்படுத்துகிறத பொறுத்து தான் இருக்குது எல்லாமே